எனக்கு வந்து ஆண் பெண் எல்லாமே ஒன்றுதான் நான் ஆண் குழந்ததான் வேணும் பெண் குழந்ததான் வேணுன்லாம் நினைக்க மாட்டேன் எந்த குழந்தையா இருந்தாலும் சமமாகதான் பார்ப்பேன் அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணுன்தான் எதிர்பார்ப்பேன் பெண் குழந்தைங்களுக்கு நான் வந்து இப்போ அதிக மதிப்பு கொடுப்பேன் அவங்களதான் நல்ல ஊக்குவித்து படிக்க வைக்கிறதோ மற்ற விஷயத்துலயோ முன்னுரிமை கொடுப்பேன் எல்லா குழந்தைங்களும் உலகத்தில் வந்து பிறக்குறது ஒன்றுதான் அது கடவுளோடய செயல் ஆனால் நம்ம வந்து அதை வேறுபடுத்தி பார்க்க கூடாதுன்னு நினப்பேன்